எங்கள் வீட்டில் வந்து இந்த மொபைலும் டிவியும் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனா ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான இதாக போய்டுச்சு எங்களுடைய இதுவே எதுக்குடா வாங்குகினோன்ற அளவுக்கு ஆய்டுச்சு ஏனால் ஆளாளு பாட்டுக்கு ஃபோனை வச்சுக்கிட்டுருக்காங்க நோண்டிட்ருக்காங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மனசுவிட்டுக்கூட பேசிக்கிறது கிடையாது ஆள் பாட்டுக்கு டிவி பார்க்குறாங்க டிவியை பார்த்துட்டு டிவிக்கூட சரியாக பார்க்கறதில்ல அவங்கவுங்க பாட்டுக்கு சோஃபா மேலே ஒருத்தவங்களும் சேர் மேலே ஒருத்தவங்களும் அவங்க மொபைலை வச்சு பார்த்துட்ருக்காங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னுக்கூட கண்டுக்கறது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான இதுன்னு சொல்லுவேங்க மொபைலு அது நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம்